வேலைக்கு வெளியே போகும்பொழுது போவோம் வெளியில் போய்விட்டு நல்லா வேலை செஞ்சிட்டுருப்போம் நல்லா பாடுபட்டு தான் வெளியில் போக போகலானு தோணும் தோணப்போ ஏதோ ஒரு நோம்பு திருவிழா வந்ததுனா அந்த கோவில் குளத்துக்கு அங்கே நாலு பேர் சேர்ந்துட்டு போவோம் பொழுதுபோக்க அப்படி போய் எல்லாம் சுத்திட்டு வருவோம் அது எப்போவும் போக முடியாது அது ஒரு பக்கத்தில் தான் போவோம் திருவிழாவுக்கு அதிக தூரம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை நாங்கள் வாழ்ந்த சூழ்நில அப்படி அப்படி இருக்கிறப்ப அப்பறம் நான் முக்கியமாக வேலை முடிஞ்சாலும் எவ்வளோ சலிப்பா இருந்தாலும் ஆன்மீக தலத்தில் போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இனி நம்மளுக்கு எதுவும் நோய்நொடி வராது அப்படிங்கிற ஒரு மனத்திருப்திக்காக ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்போம் ஆண்டவன் நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கிறாரு இருக்குறாருன்னு நம்பிட்டு போகிறோம்